பைக்குனாவே பார்த்தா ஆர்ஒன் ஃபைவ்வுனாக்குல ஜோடியாக போகிறத்துக்கு கொஞ்சம் சின்ன வயசு பிள்ளைங்க வந்து போகிறத்துக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா புல்லட்டுன்னா கொஞ்சம் டீசல் வந்து கம்மியா புடிக்கும் மைலேஜூ கொடுக்கும் எக்ஸ்எல்ன்னா டிவிஎஸ் ஃபிஃப்டி இது பார்த்திங்கள்னா வந்து வெயிட் வச்சு ஓட்டின்னு போகிறத்துக்கு நல்லாயிருக்கும் லேடிஸ் ஓட்டுறத்துக்கும் நல்லாயிருக்கும் ஸ்கூட்டி பார்த்திங்கள்னா லேடிஸ் மட்டும் ஓட்டலாம் அவங்களுக்கு வந்து நல்லா கம்பட்டபுளாக இருக்கும் பேக் பெயின் வராது டீசல் வந்து மைலேஜி நல்லா கொடுக்கும் வண்டி வந்து நமக்கு கம்ப கம்பட்டபுளாக இருக்கும் பைக்கு ஆர்ஒன் ஃபைவு நல்லாயிருக்கும்